ஆமாங்க சொல்லுங்கள் நீங்கள் யாரு சொல்லுங்கள் என்ன வேணுங்க எல்லா விதமான பழமும் இருக்குதுங்க கொய்யாக்காய் இருக்குது ஆரஞ்சு இருக்குது ஆப்பிள் இருக்குது சாத்துக்குடி இருக்குது திராட்சை இருக்குது வாழைப்பழம் இருக்குது உங்களுக்கு என்ன பழம் வேணுங்க சரிங்க

ஆ சரிங்க சரிங்க வாழைப்பழத்துல ரஸ்த்தாலி இருக்குதுங்க செவ்வாழை இருக்குது நேந்திரம் பழம் இருக்குது கதளி இருக்குது பூவம்பழம் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுங்க செவ்வாழை ஒரு சீப்பு நூறுரூவா வருங்க ரஸ்த்தாலி பழம் நூற்றம்பதுங்க ஆ சரிங்க கொய்யாக்காய் கொய்யாப்பழம் ஒரு கிலோ அறுபதுருவா வருங்க மாம்பழம் நூற்றி இருபது ஆரஞ்சு பழம் தொண்ணூறுரூவா வருங்க ஆப்பிள் நூறுரூவா வருங்க சரிங்க ஆன் சரிங்க உங்கள் அட்ரெஸ் மட்டும் சொல்லுங்கள் சரி விஜயலட்சுமி பங்களாபுதூர் அண்ணாநகர் ஆ சரிங்க சரி உங்களுக்கு எப்போ டெலிவரி பண்றதுங்க ஆ பண்ணிடுவோங்க ஆ சரிங்க சரி வேறே எதாவது பழம் வேணுங்களா ஆ சரிங்க சரி ஆ கண்டிப்பாக அனும்சுடறேங்க ஆ சரி வச்சிடறேங்க